நகரத்தில் இருக்கிற அந்த நியூஸோட கிராமப்புறத்தில் இருக்கிற அந்த நியூஸ் வந்து துள்ளியமாக அப்படி இருக்க சொல்றதோட ஒரு ஒரு சில இதை மட்டுந்தான் வந்து பார்த்தினா காட்டுறாங்களே தவிர நியூஸ் பேப்பரில் இதில் வந்து பார்த்துனா வருது தவிற அதிகமாக வந்து பார்த்துனா காட்டுறது இல்லை ஏன் அப்படின்னு தெரியல என்னென்னா அந்த நியூஸ் பேப்பரில் பார்த்தாலும் ஒரு சிறிய ஒரு ஒரு சிறிய பகுதி தான் ஓரிரு இடத்தில் வந்து பார்த்தினா காட்டும்போது ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸில் தான் தெரியும் அதை வந்து பார்த்தினா நிறையா பேற்றுக்கு தெரியாமயே போயிடுது ஆனால் கிராமபுறத்துலேயும் நிறையா மாணவர்களும் சரி குழந்தைகள் எல்லாருமே வந்து பார்த்தினா இன்னார்னா ரொம்ப டேலெண்டாக வந்து இருக்காங்க ஆனால் அது வந்து வெளிப்படுத்துகிறது அது அந்த எப்படி வெளி கொண்டு வரது அப்படிங்குறதோட நியூஸ் பேப்பரில் வந்து பார்த்துனா அது இது கொண்டு போகும் போது தெரியாமாட்டிங்குது அவங்களுக்கு இதெலாம் வந்து பார்த்துனா அதிகளவு பெரிய லெவலில் வந்து பார்த்துனா அது அது என்ன பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா காட்டமாட்டேங்கிறாங்க அது வந்து காட்டப்படாதது காரணம் அப்படி இதுக்கு வந்து என்னனு தெரியல என்ன சொல்கிறது அதை வந்து பெரிய பெரிய அவங்களோடைய பேரெண்ட்ஸு அவங்களோடைய இதை வந்து பார்த்துனா எப்படி இருக்காங்களோ அதை பொறுத்து தான் இருக்கும் அப்படிங்குறது என்னோடைய இது தோணுது என்னென்னா அது மாதிரி இருந்தால் தான் நியூஸ் பேப்பரில் வரும் ரொம்ப ஒரு மூலை முடுக்கில் அவரோடைய மா ஏழை மாணவர்கள் வந்து இருந்ததாலும் அவங்களோடைய டேலெண்டை வந்து சரியாக காட்டப்படுகிறது இல்லைன்னு தான் நான் என்னோடய இது நினைக்கிறேன் ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்துனா எனக்கு பசங்க பொண்ணுங்க இருந்தாலும் அவங்க வந்து கிராமப்புறத்துலேந்து வர்றதுனால அந்த அளவுக்கு அவங்களோடைய இதை வந்து வெளி கொண்டு வர்றது இல்லை நியூஸ் பேப்பர்லேயும் சரி அதே மாதிரி அந்த செய்தித்தாளில் வந்து பார்த்துனா ஒரு ஒரு முலையில ஒரு சிறிய பகுதியை மட்டுந்தான் வந்து பார்த்துனா தெரியுது